கேப் டிரைவருங்களா அண்ணா இங்கே வந்து நான் ரோஸி பேசுகிறேண்ணா வடுகர் பேட்டையிலேந்து எனக்கு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வந்து கேப் கிடைக்குமாங்கண்ணா கிடைக்குமாங்கண்ணா ஓகேங்கண்ணா அப்போ வந்து அந்த நான் அட்ரஸ் சொல்கிறேங்கண்ணா அதை நோட் பண்ணிக்கங்க மொத்தமாக வந்து அஞ்சு பேர்ங்கண்ணா அதில் வந்து ரெண்டு சின்ன பசங்க மூணு பேர்தாங்கண்ணா பெரியவங்க இதுக்கு எவ்வளோ ஆகுங்கண்ணா ஓகேண்ணா நான் அட்ரஸ் சொல்கிறேன் நீங்க நோட் பண்ணிக்கங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வரணுங்கண்ணா சொல்கிறேங்கண்ணா அஞ்சு பை நானூற்றி இருபத்தி நாலு மாதாபுரம் வடுகர் பேட்டை ஆமாங்கண்ணா இத பிக் ப இங்கே வந்து எங்களை வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கங்கண்ணா அங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போய் எங்களை திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் எங்களை எ இறக்கி டிராப் பண்ணிடுங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா நான் பைசா வந்து அங்கே இறக்கி விட்ட உடனுயே நான் உங்களுக்கு தந்தறேங்கண்ணா ஓகேங்கண்ணா